அதாவது நம்ம ஊரில் பார்த்திங்கனா கிருஷ்ணகிரி அணைனு ஒன்றுருக்குமா அது அங்கே போவோம்மா அடிக் அடிக்கி குடும்பத்தோட போவோம் அங்கேருக்குற மான் வனவிலங்குகள் இந்த தண்ணீர் இயற்கை எல்லாம் ரசித்து ஒரு நாள் பூரா அங்கே காலம்கழிச்சுட்டு அப்படியே சுத்திவிட்டு வருவோம் நல்லா சந்தோஷமா இருந்துவிட்டு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரிலேருந்து டாம் போகிற வழியில் அவதானப்பட்டின்ற ஒரு இடத்துல சிறுவர் பூங்கா இருக்கு அங்கே படகு சவாரி செய்கிறதுக்கான நிறைய வசதிகள்லாம் செஞ்சுருக்காங்க அங்கேயும் போய் சுத்திவிட்டு குழந்தைகள எல்லாம் படகு சவாரி பண்ணி நல்லா சந்தோஷமா இருந்துவிட்டு காலத்தை கழிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம் மற்றவங்களும் வெளிலேர்ந்து வராங்க நிறைய இயற்கை எல்லாம் ரசிச்சுவிட்டு சாப்பிட்டுட்டு மீன் சாப்பிடுவாங்க அங்கே உள்ள பொருட்கள்லாம் வாங்கி சாப்பிட்டு சந்தோஷப்பட்டுட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போவாங்க நல்லா இருக்கும் இயற்கையை ரசிச்சுட்டேயிருக்கோம்